ஹலோ ஹலோ சொல்லுங்கள் ஆமாம் சார் சொல்லுங்கள் சொல்லுங்கள் மேம் ஓகே மேம் என்ன மாதிரி இதில் பார்க்குறீங்க மேம் லைட் வெயிட்டாக இல்லை வெயிட் இல்லாயமா

ஓகே ஓகே மேம் சொல்றதை கேளுங்கள் லைட் வெயிட்லன்னா பிலிப்ஸ் க்ராம்ப்டன் ஹேர்வல் பஜாஜ் நாலு கம்பெனி இருக்கு மேம் இதில் ஹேர்வெல்ஸ் வந்து தொளசண்ட்லேந்து ஸ்டார்ட் ஆகுது மேம் பஜாஜ் அதுவும் தொளசண்ட் டூ தொளசண்ட்லேந்து இருக்கு மேம் ப உங்களுக்கு க்ராம்ப்டன் வந்து செவன் ஃபிஃப்டிலேந்து இருக்கு மேம் இப்போ பஜாஜூக்கு வந்து லெஸ் அதாவது எலக்ட்ரிசிட்டி கம்மியாகதான் மேம் இழுக்கும் ரொம்ப இழுக்காது அது வந்து டூ மீட்ரு வரையும் ஒயர்லேர்ந்து எக்ஸ்டேர்ன் பண்ணிருக்காங்க நீங்கள் மேலேருந்து டேபுள்லேர்ந்து கீழ கூட வச்சு இதுப் பண்ணிக்கலாம் ஹீட்டும் ஆட்டோமேட்டிக்காக ப ரிலீஸ் ஆகும் தானாகவே ஹீட் ஆகும் மேம் நீங்கள் லைட் வெயிட்னா நீங்கள் பஜாஜ் எடுத்துக்கலாம் மேம் லைட் வெயிட் வேணுன்னா இல்லை வெயிட்டாக வெயிட்டாக வேணுன்னா நீங்கள் ஹெர்வெல்ஸ் அதுமாரி எடுத்துக்கலாம் மேம் நாங்கள் பாஜாஜ் தான் மேம் வசதியாக இருக்கும் ஆமாம் மேம் ரொம்ப கம்மியாகதா இருக்கும் கவலைப்படாதீங்க பஜாஜுக்கு வந்து உங்களுக்கு டூ இயர்ஸ் வாரண்ட்டி கொடுக்குறோம் மேம் ப்ரைஸ் வந்து ஸ்டார்டிங் தொளசண்ட்லேந்து டூ தொளசண்ட் வரையும் இருக்கு மேடம் ஒரு மேம் பஜாஜ் எடுத்துக்கிறீங்களா மேம் ஹலோ மேம் பஜாஜ் அயன்பாக்ஸும் புக் பண்ணிடலாமான்னு கேட்குறேன் மேம் ஓகே மேம் ஆமாம் மேம் என்ன ப்ரைஸ் வேணும் தௌசண்ட் டூ டூல இருக்கு மேம்